என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கணும்னு ஒரு தருணமான நேரம் என் வீட்டுக்காராண்ட என் மகனுக்கு திருமணம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் எங்கள் வீட்டுக்காரும் சரின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதை மகங்கிட்ட கலந்து பேசி நாங்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடித்தோம்